ஹலோ ஆ எனக்கு பூ வேணும்மா மல்லிப்பூ முல்லை கனகாமரம் டில்லி டில்லி கனகாமரம் கிலோ கணக்கில் தான் வேணும் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனு கல்யாணம் அதனாலே கிலோ கணக்கில் வேணும் எவ்வளோங்க விலை

ம் ம் இதில் ரேட் கொறைச்சு கொடுக்க மாட்டீங்களா ஆ அதுதான் ஒரு அறுபது ரூவா நூற்றறுவது நூற்றி நாற்பது அப்படி போட்டு கொடுக்குறீங்களா ஆ ஆ சரி சரி அப்போ எப்போ கிடைக்கும் ஆ சரிங்க சார் ஆ சரி